இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கனா மழை தண்ணியெல்லாம் ரொம்ப அதிகமாக தேங்கி நிற்கறனால கொசுவெல்லாம் வருது அப்புறம் பார்த்தீங்கனா ஈரோட்லந்து கோபி போகற வழியில நான்கு வழிச்சாலை போட்டுருக்காங்க அதனால் நம்ம ரோ ரோடு போக்குவரத்து மிகவும் சிறப்பாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கனா பண்ணாரியில காட்டு வளமையில் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால் மரமெல்லாம் இப்போ நிறையா மரங்களை வேதி மரத்துலாம் வெட்டிட்டுருக்காங்க ஏன்னா அது நீர் தண்ணிலாம் ரொம்ப உறியிறனால ரொம்ப வெட்டிட்டுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கனா சுகாதாரத்தை மேன்படுத்துறக்காக நிறையா மரத்தை வந்து இப்போ நட்டிட்டுருக்காங்க அப்பறம் பார்த்தீங்கனா சின்ன சின்ன சின்ன சின்ன பூச்சிகள் கொசுகள்லாம் பார்த்தீங்கனா கொசு மருந்து வச்சு அதை அடிச்சிட்டுருக்காங்க